ஆ சொல்லுங்கம்மா ஆமாங்க ஆ சொல்லுங்கம்மா என்னன்ன காய் வேணும் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் ஆ ஃபோனில் அனுப்பி வைச்சுருங்க அனுப்பி வையுங்க என்னன்ன வேணும் எவ்வளோ கிலோ வேணும்னு சொல்லுங்க சொல்லிவிட்டு அனுப்பி வையுங்க அது இந்த காய் எத்தனை வேணும் அந்த காய் எத்தனை வேணும்னு சொல்லுங்க ம் ம் அப்போ ம் ம் நாங்கள் அனுப்புவோம்மா இன்னைக்கி வண்டி பிஸியாக இருக்கு டெம்போ நீங்கள் அனுப்புறீங்களா நாங்கள் ஆட்டோ வச்சு நாங்கள் அனுப்புறதுங்களா அப்படின்னா இன்னிக்கெல்லாம் வண்டி பிஸியாக இருக்கும்ங்க நீங்கள் நாளைக்கு வேணும்னா நாளைக்கு அதெல்லா டெலிவரியெல்லாம் முடிச்சாச்சுனா நான் அனுப்பி வைக்கிறேன் பாக்கலாம்ங்க அவங்க வந்துவிட்டாங்கனா நாங்கள் அனுப்ச்சிடுறோம் நீங்கள் வந்து காய் பேரெல்லாம் ஒன்றுமே சொல்லலியே இன்னும்

ஆ சொல்லுங்க ஆ ஆ

ஆ ஆ எல்லாம் எவ்வளவு எவ்வளோ எவ்வளோ கிலோ போடுறதுங்கோ சரிம்மா ஆ சரி சரிங்க நாங்கள் வண்டிக்காரவங்க வந்துவிட்டாங்கனா நாங்களா நாங்கள் வந்து மொத்தமாக வாங்குறது கொஞ்சம் கம்மியாக கம்மி பண்ணி போடுவோம் நிறையா சில்லறையா வாங்கறதுக்கும் ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி போடுவோம் மொத்தமாக வாங்கறதுக்கு ஒரு மாதிரி போடுவோம் ஆனால் ஆனால் காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தக்காளி

தக்காளி வந்து ஆ